எனக்கு பிடிச்ச தமிழ் பழமொழி யானைக்கும் அடி சறுக்கும் இதோடய மீனிங் என்னென்னா நம்மக்கிட்ட நம்ம வந்து இப்போது ஏழையாக இருக்கோம் பணக்காரன் நம்ம சொந்தக்காரன் ஒருத்தன் இருப்பான் நம்ம எந்த ஃபங்ஷனுக்கு போனாலும் நம்மளை குத்தி காமிச்சிட்டு இருப்பான் நான் இவ்வளோ செய்கிறேன் அவன் பாரு ஒன்னும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து அவனுக்கும் ஒரு நாள் இதுனு காலம் வரும் நம்மளுக்கும் ஒரு காலம் வரும் நம்மளும் நல்லா படிப்போம் நல்லா சம்பாதிப்போம் நம்மளும் ஒரு நல்ல நிலமைக்கு வருவோம் அப்போ வந்து அவன் அப்படியே இருக்கான்னுலாம் சொல்ல முடியாது அவனுக்கும் கெட்ட காலம் வரும் நல்ல காலம் வரும் நான் வந்து ஒரு டிக்ரேட் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லல நம்மளை ஒருத்தவங்க வந்து நிலமைய பார்த்து யாரும் ஏளனமாக பேசக்கூடாது அதுக்காக தான் தமிழில் அன்னைக்கு சொல்லியிருக்காங்க யானைக்கும் அடி சறுக்கும் இவ்வளோ பணக்காரனா இருந்தாலும் நீயும் ஒரு நாள் எதுலேயாவது மாட்டுவ கீழே விழுவ அந்த விழுந்த விழுந்ததுலேருந்து எந்திரிச்சு நீ தைரியமாக போனால் மட்டும் தான் நீ தைரியசாலி அப்படி இல்லைனா உனக்கும் அதே நிலமை தான் அங்கே கீழே விழுந்துட்டு அப்டின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து கடக்க கூடாது விழுந்துட்டேனா எந்திரிக்கணும் எப்படி எந்திரிக்கிறது எதாவது ஒரு வேலைக்கு போய் திரும்பியும் நம்ம பழைய நிலமைக்கு வரணும்னு சொல்லிட்டு வேலை பண்ணி சம்பாதிக்கணும் எப்படி முன்னேறதுன்னு தான் பார்க்கணும் ஒழிய அடுத்தவன் கேவல் காட்டி பார்க்கலாம் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது இதோடய ஷார்ட் ஃபார்ம் தான் யானைக்கும் அடி சறுக்கும்